எங்கள் ஊருக்குப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னராயன் நைன் சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது அந்த டேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதி வந்து கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸு காரு எதுன்னாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்கள் அங்கே வரைக்கும் வந்து எதுவுமே போகாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெய்னாக வந்து போகணும் அப்படின்னா அங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னா ஒரு பஸ் வேணும் ஒரு பஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும் ப்ளஸ் வந்து அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கிற மாதிரி வந்து ஒரு ஈமச்சடங்கே பண்ணோன்னால் கூட அங்கே குளிக்கிறதுக்கோ இல்லை மற்ற சமைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு இடங் கிடையாது அப்புறோம் இந்த சிறுவர் பூங்கா அந்த மாதிரில்லாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்ட்டு வர்றது அங்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பஸ்ஸு அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்கள் அங்கே இருந்து அந்த ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து நடந்து தான் போகணும் பஸ் வசதி வந்து உள்ளார போகிறதுக்கான பஸ் வசதி அதாவது அந்த டேமுக்குப் போகிறதுக்கான பஸ் வசதி எதுவுமே கிடையாது அதுக்கு ஏதாவது வந்து செய்யணும் பஸ் போகிற மாதிரி இல்லை டூவீலரோ ஒரு கார் போகிற மாதிரி ஒரு ஜீப்போ வேனோ அந்த மாதிரி ஒரு ட்ராவல்ஸு உள்ளார வந்து போய்ட்டு வர்ற மாதிரி ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணணும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அங்கே நிறைய பேர் போகிறதுனால அந்த குலந்தைங்க அவங்கள்லாம் போவாங்கள் அவங்க விளையாடுறதுக்கு வந்து ஒரு சிறுவர் பூங்கா மாதிரி ஏதாவது ஒன்று அரேஞ்ச் பண்ணால் ந ஒரு நல்லாருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளேஸ்ஸு ஒரு மண்டபம் மாதிரி அந்த மாதிரில்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா போகிறவுங்க வர்றவங்க அந்த டேமுக்கு அதாவது வந்து ஒரு துக்க நிகழ்ச்சியே பண்ணப் போகிறாங்க ஒரு ஈமச்சடங்கு பண்ணப் போகிறாங்க அப்படின்னா அவங்க சமைச்சு முடிச்சு அங்கே உட்காந்து சாப்பிட்டு போகிறதுக்கும் வர்றதுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் மற்றப்படி வந்து மெய்னாக வந்து போக்குவரத்து தான் இல்லை போக்குவரத்து மெய்னாக வேணும் அங்கே மற்றப்படி ஓகே தான் டேம் குளிக்க வசதி அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செய்யணும் மற்றப்படி ஓகே